சமீபத்திய விளையாட்டு செய்திகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்த சமீபத்திய செய்திகளை நீங்கள் எப்படி தெரிந்துகொள் தெரிந்துகொள்கிறீர்கள் நீங்கள் என்னென்ன வெளையாட்டு பின்பற்றுகிறீர்கள் அப்படிட்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க நான் வந்து ரீசண்டா வந்து நான் வந்து பார்த்தது வந்து இந்தியா சீ வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டில் வந்து வேர்ல்ட் கப் வந்து நடந்தது அதை பார்த்தேன் அப்புறோம் இப்போது வந்து அதுக்கப்புறமா வந்து கபடி ப்ரோ கபடி கேபிஎல் வந்து நம்ம வந்து பார்த்தோம் இதெல்லாம் வந்து எது மூலிமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டன்னா தி டிவி டிவியில் தான் நாம ஃபஸ்ட்டு ஷாட்ஸ் ஸ்போட்ஸ் தமிழ் அதான் இது அப்படி இல்லாட்டி ஹாட் ஸ்டாரில் வந்து கிரிக்கெட் வந்து வரும் அந்த மாதிரி அதில் தெரிஞ்சுக்கிட்டோம் பட்டு ரீசார்ஜ் பண்ணால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து லைவா கிடைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து கிடைக்காது ஸோ வந்து இந்தமாதிரி டிவி அப்படி இல்லாட்டி மொபைல் வந்து ஹாட் ஸ்டார் அந்தமாதிரி அப்புறோம் நியூஸ் நியூஸ் டெய்லி ஹண்ட்டில் இதுலெல்லாம் வந்து ஸ்கோர் மட்டுந்தான் காமிக்கும் லைவாக வந்து நமக்கு வந்து கிடைக்காது அதுமாதிரி இந்தமாதிரி ப்ரேக்கிங் நியூஸு வந்து ப்ரேக்கிங் நியூஸாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படியே லைவ்வாவும் பார்த்துருக்கோம் யாரு வின் பண்ணால் யாரு என்னாச்சு இந்மாதிரிலாம் வந்து நிறையா வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் கபடி கிரிக்கெட் இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் டிவியில் ஃபோனில் இந்த விஷயோந்தான் இதெலாம் வந்து இது எல்லாத்துலயும் தான் வந்து விளையாட்ட பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம் என்ன நடந்துச்சு என்ன அதேமாதிரி கிரிக்கெட்டில் வந்து ஃபைனல்ல வந்து யார் யார் மோதுனாகன்னா இந்தியாவும் நியூசிலாந்தும் அதில் நியூசிலாந்துதான் ஜெய்ச்சுச்சு இந்தியா வந்து தோத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரேக்கிங் நியூஸ்லயும் பார்த்தேன் அப்பறம் லைவா டெலிகாஸ்ட் ஆனதுலேயும் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படிங்குறத செழிக்க விரும்புகிறோம் நன்றி